நாங்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறதால் எங்களுக்கு எல்லாம் பஸ்லாம் டைமிங்ஸ் தான் ஆனால் ஆனால் எங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலைலாம் கிடைக்கிறதில்லைல நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப லாங்கிலே இருக்கு ஒரு ஸ்கூலுக்குப் போகணுனாக்கூட நாங்கள் இங்கேயிருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு போகணும் இதே காலேஜ் படிக்கணும்னா நாங்கள் ஊர் விட்டு ரொம்ப ஊர் தாண்டிப் போகிறதா இருக்கு அது போய்ட்டு வர்றதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காலேஜ் போன வரைக்கும் டைம் ஆகும் அதனால் ஒரு சின்னப் பொருள் வாங்கணும்னாக்கூட நாங்கள் இங்கேயிருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கு பஸ்ஸு வசதி இல்லாதால் அப்படி எல்லாத்தால எமர்ஜென்ஸியினால என்ன பண்ண முடியும் எங்களை விட பர்ஷனல் யூஸுக்கு கொசரம் தனியாக ஒரு ஆட்டோ எடுத்து அதுக்கு ஒரு சார்ஜ் போட்டுப் போகிறதால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்புறம் அதேமாதிரி எவரி எமர்ஜென்ஸி டைமில் ஏதோ யாராச்சும் ப்ரெகனென்ட்டா இருந்தாங்க அவங்களும் ரொம்ப டைமில் லாஸ்ட்டாக வந்து சீரியஸாக ஆகிடுச்சுனா அவங்கள கூட்டுப்போகணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுனாக்கூட அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் இதே ஒரு பஸ் இருந்தால் டைமிங்ஸ் இல்லாமல் நார்மலாக எப்பயும் போல் பஸ் இருந்தால் எல்லா பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் அவங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் எங்களோட செலவையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு பஸ் அந்த நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போய்டுவோம்ல அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கிடைத்தா நல்லா இருக்கும்